ஹலோ வணக்கம் சார் மயூரா ஹோட்டலுங்களா நம் என்னுடைய பெயர் மூர்த்தி நான் மோங்கபட்டிலேந்து பேசுகிறேன் சார் எனக்கு வந்து ஃபுட்டு வேணும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருந்தால் இதெல்லாமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பார்சல் சிக்கன் கிரேவி ஒரு அஞ்சு கிரேவி மட்டன் கிரேவி அஞ்சு கிரேவி அதே மாரி சிக்கன் லாலிபப் மட்டன் லாலிபப் ஒரு பத்து பத்து சார் வெஜ்ஜி பிரியாணி இருந்தால் ஒரு அஞ்சு காளான் பிரியாணி அஞ்சு அப்புறம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பார்சல் சார் பரோட்டா கொத்து பரோட்டா இது எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு பார்சல் இதுக்கு எல்லாமே அப்படியே சாம்பார் கொடுத்துருங்க சார் அதோட ஒரு சில சிக்கன் வேறு வெரைட்டி எதாச்சும் இருந்தால் அதுக்கூட அதுவும் சேர்த்திக்கோங்க சார் இது எல்லாமே வந்து எனக்கு பார்சல் வேணும் சார் ஏன்னா உங்களுடைய ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு அதனால் வந்து எனக்கு இந்த ஃபுட்டு பார்சல் வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் ஒன்னவர் குள்ளே நீங்கள் கொஞ்சம் எனக்கு டெலிவரி பண்ணுங்கள் சார் என்னுடைய டெலிவரி அட்ரஸ் நான் சொல்லுறேன் மோங்கபட்டி அஞ்சு பை இரநுத்தி முப்பத்து மூணு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருங்க சார் ஓகே சார் தேங்க் யூ ஹலோ மயூரா ஹோட்டலுங்களா சார் முன்னதான் கால் பண்ணிருந்தேன்ல என்னுடைய பேர் மூர்த்தி மோங்கப்பட்டிலருந்து சார் சாரி சார் நான் முன்ன உங்களுக்கு கொடுத்த ஃபுட்டோட இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் எப்படினா ஜூஸ் ஐட்டம் இது மாரி வேணும் சார் அது என்னான்னனா மேங்கோ ஃபேன்ட்டா அதே மாரி செவனஃப்பு பவன்டா இது எல்லாமே வந்து அதும் ஒரு அஞ்சு அஞ்சு வேணும் சார் அதுக்கூட ஃபிரெஷ் ஜூஸ் மே ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு மேங்கோ இது எல்லாமே வந்து அதுவும் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பார்சலாக கொடுத்துருங்க சார் இது எல்லாமே கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு குயிக்காக கொடுத்துருங்க சார் சாரி சார் முன்ன வந்து நான் சொல்லிருப்பேன் எனக்கு வந்து நியாபகம் இல்லை ஏன்னா இப்ப தான் டிஸ்கஸ் பண்ணோங்க இது இந்த ஜூஸும் அதுக்கூட நான் சொன்ன ஃபுட்டோட இதுவும் சேர்த்தி கொடுத்துருங்க சார் ஓகே சார் தேங்க் யூ